மேம் சூர்யா ஹாஸ்பிட்டலுங்களா என் பேர் உஷாராணிங்க மேம் நான் போன வாரம் வந்து தோள்பட்டை வலின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து மெடிசன் கொடுத்துருந்தீங்க ஆ அது சாப்பிட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் தான் வலி நின் நிற்கிது நான் ரெஸ்ட் எடுக்க முடியலை தொடர்ந்து வேலைக்கு போய்கிட்ருக்குறேன் அப்புறம் ஆனால் வந்து அந்த வலி நைட்டானால் எனக்கு எக்ஸ்ட்டா வலிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு உங்களை நேரில் பார்க்கணுங்க சார் நேரில் பார்க்க மேம் நீங்கள் ஒரு வாரம் எனக்கு கொடுத்துருந்திங்க ரெஸ்ட் எடுக்கலைங்க மேம் நான் ஆஃபீஸ் போய்கிட்ருக்கேன் எனக்கு லீவ் இல்லை ஆ மெடிசன் சாப்பிட்டுட்டு தாங்க மேம் இருக்கேன் அப்புறம் அது இல்லாமல் முதுகுக்கு அந்த இது ஆயின்மெண்ட்டும் போடுறேன் ஆனால் தோள்பட்டை ஒரு பக்கமாக எனக்கு வலிக்குதுங்க மேம் குறைஞ்சிருக்குங்க மேம் எனக்கு ரெஸ்ட் இல்லாமல் நான் வேலைக்கு போகிறங்காட்டி எனக்கு அந்த வலி நிற்கிற மாதிரி தெரியிலைங்க மேம் சரிங்க மேம் சரி வர வாரம் வரறேங்க மேம் சரிங்க மேம் வரறேங்க மேம்